தமிழ்நாட்டு மக்களாக தமிழ்நாட்டு மக்களுக்கு செல்வாக்கு செலுத்துகின்ற பெரும் கலாச்சாரம் விஷயம் அப்படின்னா முக்கியமாக மொழி மொழி தமிழ் மொழி தமிழ் மொழி தான் செ செந்தமிழான ஆ ஆண்டு வந்து ரெண்டாயிரத்து நாலு ரெண்டாயிரத்து நாலில் செம்மொழியா இருந்தாலுமே தமிழ் மொழிலேருந்து பிற மொழிகள் அதாவது கிளை மொழிள் அதிகமாகவே இருக்குது அப்படி படி பார்த்தா தெலுங்கு மலையாளம் தமிழ் மொழியிலேருந்து தான் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க அது தான் உண்மையும் கூட தமிழ்நா இதனாலே பல நாடுகள் வெளிநாடுகள் வந்து தமிழ் மொழிய வந்து அவங்களுக்கு ஆட்சி மொழியா வச்சுருக்காங்க இ அப்படி படி பார்த்தா இலங்கை சிங்கப்பூர் மலேசியா இந்த மாதிரி நாடுகள் வந்து ஆட்சி மொழியா தமிழ் அங்கேயும் பரவியிருக்கு முன்னாடி இருந்த காலத்தில் தமிழ்நாட்லேருந்து நிறையா பேர் தமிழ்நாட்லேருந்து பொற ராஜராஜ சோழன் இந்த மாதிரி இருக்கிறாங்க எல்லாேருமே சைனா இந்த மாதிரி எங்கெங்கேயோ போய் ஆண்டும் வந்தாங்க அதனால தமிழ் மொழி எல்லா இடத்துலையும் பரவியிருக்கு அதே மாதிரி சு ஓலைச் சுவடிகளும் நிறையா இடத்துல அமெரிக்கா எந்த ஊருனாலும் சரி தமிழ் மக்களோட பல கலாச்சாரம் அவங்க வழிபட்ட விதம் அவங்களோட வரலாறு எல்லா இதுவுமே முக்கியமாகவும் எப்பயும் பேசப்படுது வேறு என்ன செல்வாக்கு அப்படி கொடுக்கணும் அப்படின்னா தமிழ் மக்களோட வரலாறு இப்படி இப்படி தான் இருக்கணும் அவங்களோட கல்ச்சர் எப்படி எப்படி வாழணும் காலையில் எழுந்திரிச்ச உடனே எ எந் எந்த நேரத்துக்குள்ளே குளிக்கணும் எந்த உணவுகளை சாப்பிடணும் மதியம் எப்படி சாப்பிடணும் மா நைட்டு என்னென்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கணும் எந்தெந்த மாதிரி நம்ம உடம்பை பராமரிக்கணும் அப்படின்னுலாம் அந்த காலத்தில் வாழ்ந்தாலும் சரி அவங்கக் கிட்டே இருந்து வழி வழியா எப்படி எப்படி கலாச்சாரம் வந்து திரும்பி வளர்ந்துட்டே இருக்குது முக்கியமாக உணவுகள்லேயும் எது எது உடம்புக்கு நல்லது செய்யுதோ அதாவது எந்தெந்த தானியங்கள் எடுத்துக்கிறோம் எந்தெந்த இந்த ஃபாஸ்ட்டு ஃபுட் இல்லாமல் தமிழ்நாட்டு முன்னாடி இருந்தே சிறந்த உணவுகளாக எடுக்கிறனால எந்த ந நிலமையும் இருந்தால் சரி ஏன் கொரோனா எதாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு சத்து உணவே கொடுத்துட்டே இருந்துச்சு அவங்களுக்கு வந்து ஹீமோகுளோபின் லெவலும் அதிகமாக ஆனனால் இம்யூனிட்டி அது பவர் அதிகமாகவே தமிழ் மக்களுக்கு அதிகமாகவே இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க அதனாலயே எந்தெந்த நோய் அது சீக்கிரமாக வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற மக்களுக்கு வந்து அண்டாது அது வந்து செல்வாக்கும் கொடுத்துட்டே இருக்குது மொழி மதம் மதமும் சரி ஆயிரம் நிறைய மதம் இந்து முஸ்லீம் எ எதாக கிறிஸ்டின் எதாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டுல எல்லாேருமே ஒன்றா தான் வாழ்றாங்க ஆனால் அதை எல்லாேருமே ஒன்றா வாழ்றனால அது இன்னும் செல்வாக்காக கொடுத்துட்டே இருக்குது